நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தேன் அது ஸ்டார்டிங்கில் பர்ஃபாமென்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அதோடய பேட்ட்ரி கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடுச்சு சார்ஜ்ஜு போட்டாலும் சார்ஜ்ஜு கரெக்டாக ஏறமாட்டேங்குது ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பேட்டரி பேக்கப் நிற்கறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது இதனாலே அடிக்கடி வாட்ச் வந்து ஆஃப் ஆயிடுது அப்புறம் அந்த ஸ்க்ரீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ரொம்ப ஆயிடுது இது ஒரு சேஃப்டியாக இருக்கமாட்டேது லைட்டாக பட்டாலுமே க்ளாஸஸ்லாம் வந்து தெரிச்ச மாதிரி அப்படியே ஆயிடுது